இப்போ நான் எங்கள் வீட்டில் எங்கள் பய பேரனை படிக்க வச்சுருக்குறேன் சி பி எஸ்ல தான் படிக்க வச்சுருக்குறேன் அவனை முதல்ல இது என்னாது சத்துணவுக் கூடத்துக்கு அமிச்சேன் இப்போ வந்து என்ன சொல்லுறானா ஆயா சத்துணவுலையே நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க ஆயா நீ ஏன் ஆயா என்ன இப்படி வந்து சி பி எஸ்க்கு அமிச்சு எனக்கு ஒன்றுக்கூட தெரிய மாட்டிக்குது நீ சி பி எஸ்கே அனுப்பாத நான் இப்போ வந்து பால்வாடி அங்காடிக்குதான் போவன்ணு எங்கள்கிட்ட அடாவடி பண்ணிட்டு போகறான் இந்த பையனும் ஏன்னா பசங்களுக்கு தமிழில் வந்து பேசுனாதாக புடிக்குது இங்கிலிஷில்னா பிடிக்க மாட்டேந்து அதுங்களுக்கு வந்து சி பி எஸ்ன்னு போட்டு மண்டையை கொழப்பி மண்டை வந்து சேஞ்ச் ஆகுது அதுங்களுக்கு அதனால் தமில்நாட்டில் இப்போ கவர்மென்ட் ஸ்கூலில் நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொன்டுனு வந்துருக்காங்க அதுங்களுக்கு காலை உணவு கொன்டுனு வந்துருக்காங்க காலனி கொண்டு வந்துருக்காங்க பசங்களுக்கு நோட்டு புக்கு பேனா எல்லாம் கொன்டுனு வந்துருக்காங்க அந்த காலத்தில் காமராஜர் வந்து வெறும் கல்வி முறையை கொன்டுனுனு வந்தார் ஏழை மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு துணிமனி சாப்பாடு இப்போ அதை விட நாலு மடங்கு காலைல சாப்பாடு மதியம் சாப்பாடு மூணு ரெண்டு வேலை முட்டை அதுங்களுக்கு என்ன தேவையோ செருப்பு எல்லாம் செய்யறாங்க அப்போனா சி பி எஸ்ஸை விட எனக்கு தெரிஞ்சவர்ளும் தமில்நாட்டில் எல்லாம் இந்த பசங்க அதாவது வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படிச்சதுன்னா இப்போ எல்லாம் சலுகையும் உண்டு சி பி எஸ்யில படிக்கவைக்கிறேன் நானும் தான் படிக்க வச்சுடுறேன் ஆனால் அதுங்க வந்து இங்கிலிஷ் பேசறதுக்கு கற்றுகுனுன்றதுக்காக தான் நம்ம படிக்க வச்சுக்குரமே தவிர அது வேலைக்கு போவுமா போவாதான்றது எல்லாம் அதுக்கு பிரச்சனை அந்தாண்ட இப்போ நான் சில ஊர்ங்களுக்கு போயிருக்குறேன் ராஜஸ்தான் போயிக்கிறேன் உத்தரப்பிரதேசம் போயிக்கிறேன் டெல்லிக்கு போயிக்கிறேன் நான் ன் ட்ரைனில் பயணம் பண்ணிக்கிறேன் அந்த பயணம் பண்ணுற போகறத்துல அந்த ராஜஸ்தான் மக்கள் கிட்ட வெறும் ஒரு படிக்காத பிள்ளைங்களாகதான் இருக்கு அங்கே எல்லாம் படிக்காத பிள்ளைங்களாந்து கூலி வேலை செஞ்சிக்குன்னு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஏன் கூலி வேலை செய்யணும் பசங்க படிச்சு முன்னேறனும்ன்ற நம்பிக்கை பசங்களுக்கு இல்லையா அந்த ஊர்லையும் சேர்த்துதான் தமிழ்நாட்டை சேர்த்துதான் நான் சொல்கிறேன் நல்லா படிக்கணுன்ற நம்பிக்கை இருந்துச்சுனா அதுங்க எங்கே இருந்தாலும் படிக்க வைக்கணும் புள்ளைங்கள நம்ப தான் கட்டாயப்படுத்தணும் அதுங்க படிக்காதுங்க அதுங்க விளையாட்டு புத்தி ஒரு ஒரு பதினைஞ்சு வயசு வரைக்கும் பசங்களுக்கு விளையாட்டு புத்தி நிறையா இருக்கு நம்ப ஈஸியாக விளையாட்டுலாம் போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் பசங்களாக் கூட சுற்றலாம் ஆனால் நம்ப கண்ட்ரோலில் தான் நம்ப பசங்களை வைக்கணும் அதுங்க நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும் இங்கிலிஷ் பேசத்தெரிணும் ஒரு டாக்ட்ராக ஆகணும் ஒரு இன்ஜினியராக ஆகணும் அதெலாம் நம்பளுக்கு இருக்கு எண்ணம் ஆனால் நம்ப பிள்ளைங்க இங்கிலிஷ் படிக்கணும்னா படிக்க வைக்கலாம் அதுங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் படிக்க வைக்கணும் அதுங்க விருப்பப்பட்டு படிக்க அதுங்க விருப்பம் இல்லைனா நம்ப தமிழ்லையே சேர்த்து தமிழ் படிக்கணும்னா படிச்சு அதுலையும் அந்தக் காலத்தில் இருந்தவங்க காமராஜர் அண்ணாதுரை யார் யாரோ இருந்தாங்க அந்தக் காலத்தில் இவர் சிதம்பரம் சி எ கப்பலோட்டித் தமிழரு வா உ சி சிதம்பரம் இவங்களாக படிக்கலையா அண்ணாதுரை அப்துல் கலாம் எல்லாம் தமிழில் அது தமிழ்நாட்டு அதாவது இது கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படிச்சவங்க தானே அவங்களாம் ஒரு மேதாவி ஆகலையா அவங்களாம் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் படிச்சு மேதாவி ஆகனுன்றது உங்களுக்கு இல்லையா நீங்களும் படிக்கணும் மேதாவி ஆகணும் நாட்டு மக்களும் நலம் பெறும்படி நல்லாப் படிங்க